நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு உணவை சமைக்கிறேன்னால் அது கண்டிப்பாக சொல்லணுன்னா சிக்கன் தான் இது யார் எனக்கு சமைக்க தூண்டின ஒரு விஷயம்னா என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவளை தான் சொல்லணும் நான் அவளால தான் இதை நான் சமைக்கவே ஆரம்பித்தேன் இந்த மாதிரி இப்படி சமைக்கணும்ன்னும் நான் சமைச்சிருக்கேன் அப்படின்ற அந்த ரெசிப்பியை வந்துட்டு என் அம்மாகிட்ட அவள் வந்து சொல்லிகிட்ருந்தா அப்போ எங்கள் அம்மா திட்டினதால நான் ஆரம்பித்தது தான் இது உன் ஃப்ரெண்டெலாம் சமைக்கிறாள் நீ என்ன இப்படி இருக்கற அப்படி சொல்லி எங்கள் அம்மா திட்டுனதால அவள் அவள் அவள் சொன்னதால தான் இதை நான் சமைக்கவே ஆரம்பித்தேன் நல்ல அவளும் நல்ல சமைப்பாள் அவள் சொன்னதால் ஆரம்பத்திலேருந்து நானும் சமைத்ததால இப்போ சூப்பராக சமைக்கிறேன் சிக்கனு அதுதான் சூப்பராக சமைப்பேன் எங்கள் வீட்டிலையும் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்றாங்க என் பாப்பாக்கெலாம் மொதல் சமைக்கவே தெரியாது இப்போ இவ்வளோ தூரம் சமைச்சிருக்காள் அப்படின் சொல்லி சொல்கிற அளவுக்கு என்னை இது சமைக்க தூண்டினது இவள் எங்கள் அம்மாவும் என் ஃப்ரெண்டும் தான் அவங்க சொன்னதால் அப்போ நெனைச்சிருக்கேன் என்னடா இவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படின் சொல்லிட்டு நம்மளுக்கு டார்ச்சராக இருக்கே அப்படின் சொல்லிவிட்டு நான் நெனைச்சிருக்கேன் ஆனால் ஆரம்பத்திலேருந்து இவங்க பண்ணுன ஒரு அந்த இந்த இதுனாலேயே அதில் ஒரு இண்ட்ரஸ்ட் எடுத்து நான் பண்ணதால் இப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா சமைக்கவும் ஈஸியாக கற்றுக்கிட்டேன் அதை சமைக்க ஆரம்பித்தது வந்து ஒரு ஒரு இண்ட்ரஸ்ட்டு அவளை விட நல்லா சமைச்சிடணும் அப்படின்ற ஒரு இண்ட்ரஸ்ட்லேயே பண்ணது தான் இது இப்போ நல்லா வந்துருச்சு நல்லா சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பத்துலேருந்தே சமைத்த உணவுன்னா இதுதான் இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டேன் எல்லாமே ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு டிஷ்ஷு கற்றுக்கவும் ஒவ்வொருத்தர் வந்து எனக்கு தூண்டுதலாக இருந்திருக்காங்க அவங்க எல்லாத்து நேமெலாம் சொல்ல முடியாது இல்லையா ஃபஸ்ட்டு எனக்கு கற்றுக்க இதை கற்றுக்க ஆரம்பித்த தூண்டியது வந்து என் ஃப்ரெண்டு தான் எங்கள் அம்மாகிட்ட சொல்லி சமைக்க ஆரம்பித்து வச்சது அதனால ஒவ்வொரு டிஷ்ஷையும் ஒவ்வொருகிட்ட இருந்து ஒவ்வொருத்தரோடய தூண்டுதலால் செய்ய ஆரம்பித்தது தான் இது இப்போ நிறைய டிஷ் கற்றுக்கிட்டேன் எல்லாமே சூப்பராக பண்ணுறேன் என்னோடய டிஷ்ஷு நான் கற்றுக்கிறதுக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தூண்டுதல் தான் எங்கள் அம்மாவும் இருக்காங்க எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன்